ஹலோ என்ன வேணும் உங்களுக்கு ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் இது ஆமாம் நம்ம கடையில் வந்து ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் ஆமா சார் எல்லா கடையோடு நம்ம கடையில் வந்து ரேட் கம்மியாக தான் இருக்கும் சார் ஒரு பாக்ஸ் வந்து மூவாயிரத்தி முந்நூறுபா வருது சார் ஆ ஆமாங்க சார் ஆமாம் சார் நம்ம எல்லா கடையோடு நம்ம கடையில் எப்போவுமே ரேட் கம்மியாக தான் இருக்கும் வேறு கடையில் வெளில போனீங்கன்னா நாலாயிரம் அஞ்சாயிரம் சொல்வாங்க ஆ ஆமாங்க சார் உங்களுக்கு வேறு என்ன சார் வேணும் வேறு என்ன சார் வேணும் வேறு வேறு எதாச்சும் அது ரெண்டாயிருபா வரும் சார் அது ஒரு ரெண்டாயிருபா வரும் சார்

ரேட் கம்மி சார் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால மழைகாலம்ன்றதுனால ஏறிடுச்சு சார்

வேறு எதுவும் வாங்குறிங்களா ஆ சரி ஓகே